ஆ சொல்லுங்கள்ம்மா ஆமாம் ஆ சொல்லுங்கள் ஆ ஓகேம்மா மேம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் அனதர் ஸ்கூலை விட இங்கே நிறையவே இருக்குது சிங்கிங் இருக்கு சிங்கிங் காம்படிஷனில் அதுக்காகவும் ட்ரை பண்ணுறோம் பிள்ளைங்களை ஓரளவுக்கு எந்த அளவுக்கு அனதர் க கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ஸும் கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்கு மேம் சிங்கிங்கு அப்புறம் சிங்கிங்கு டான்ஸ் க்ளாஸ்ஸும் அவைலபுளாக இருக்கு மேம் ஆ இருக்கு மேம் பரதநாட்டியம் கூட வெஸ்ட்டர்னும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மேம் அதுக்கு ஆஃபர் போயிட்டுருக்குது ஆமாம் ஃபீஸ் வந்து ஷிஃப்ட்டு படியும் நடக்கும் மேம் ஃபஸ்ட்டாண்டட்லேருந்தே ஓகே தான் மேம் ஃபஸ்ட்டாண்டட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போவே நாங்கள் பிவிக் பேஸிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துப்போம் அதனால் ஃபஸ்ட்டாண்டட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே ஆமாம் இது நம்ம க்ளாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் த்ரீ ஷிஃப்ட்டாக நடக்கும் அதில் வீக்லி த்ரீ த்ரீ டேஸ் ஃபஸ்ட்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் வைப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்கு மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் மற்ற இதுவுமே அவைலபுளாக இருக்கு நீங்கள் முடிஞ்சால் வாங்க மற்றதுக்கும் வாங்க ஒன் டே ஃப்ரீ க்ளாஸ்மாதிரி பசங்களை ஜாயின் பண்ண விட்டுருக்கோம் நீங்கள் முடிஞ்சால் அவங்களை கூட்டிகிட்டு வரீங்களா ஒன் டே பார்த்துக்கலாமா ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்ஸ் ஆ ஒ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே அவைலபுளாக இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக வாங்க மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஆ